இந்தியாவில் போக்குவரத்து வசதி ரொம்ப ஒரு அளவுக்கு இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிணா நல்லா இருக்கும் நம்ம நாட்டில் வந்து இ எல்லாேருமே மேக்சிமம் வந்து பஸ்ஸில் சாலை வழி பயணம்தான் அதிகமாக போகிறாங்க பஸ்ஸில் போகும் போது ரொம்ப ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜு கிராம பக்கமெல்லாம் இருக்கிற மக்களுக்கு வந்து பஸ்ஸு வசதி வந்து கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி சந்திக்கிற பிரச்சின வந்து டைமுக்கு பஸ்ஸு இருக்கிறது இல்லை அந்த இதுதான் மெயினாக வந்து அவங்க ரொம்ப சந்திக்கிறாங்க இந்த பிரச்சினையில இருந்து அந்த ஸ்கூல் டைமில் எல்லாம் இன்னுமே வந்து ஸ்கூல் டைமுக்கு பஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது இந்த ம இந்த பிரச்சினைய அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பஸ் விடலாம் இதில் என்ன முன்னேற்ற தேவைன்னால் அந்த இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டு ஸ்டூடன்ஸ்க்கு தனியாக பஸ்ஸு விட்டா இன்னும் நல்லா இருக்கும் ம்